புத்தகங்களை தவிர பத்திரிகைகள் டெய்லியும் நான் படிப்பேன் செய்தித்தாளில் என்னுடைய அறிவுகளை டெய்லி நான் வளர்த்துக்குவேன் வலைப்பதிவுகளில் பொதுவான தனிப்பட்ட கருத்துக்கள் அனுபவங்கள் குறிப்புக்கள் இணையத்தளத்தில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம்